ஹலோ யாருங்க எங்கேருந்து பேசுகிட்ருறீங்க ஆ சொல்லுங்கமா ஆமாம்மா ஆமாம்மா சொல்லுங்க ஞாபகம் இருக்குது ஆ சரிமா சரி ஆ எத்தனை அடிக்கு எத்தனை அடிமா ஆ சரிமா சரிமா பத்துக்கு எட்டுனால் வந்துட்டு சிமெண்ட்டு இருக்குது ஜல்லி இருக்குது கல் வாங்கணும் எதாவது சாமான் எதாவது கிடக்குங்களா உங்கள் கிட்டே சிமெண்ட்டு மூட்டை ஜல்லி கல் எதாவது இருக்குதுங்களா ஆ சரிமா அப்படின்ட் அப்படின்ட்டா ஒரு லட்சம் ரூபா வரும்மா அமௌண்ட்டு ஆமாம்மா கொத்தனார் கூலி இருக்குது இந்த சாமான் எடுக்கணுங்க பணம் இருக்குது ஆ நாங்கள் நீங்கள் சொன்னிங்கனால் ஆ ஆறு ஏழு பேர் கூட வருவோம்மா அவர்களுக்கெல்லாம் அறநூறு அறநூறுரூவா கொடுக்கணும்மா எங்களுக்கு எண்ணூறுரூவா கொடுக்கணும்

ஒரு லட்சம் ரூபா வரும்மா சாப்பாடெல்லாம் நீங்கள் தான்மா பண்ணணும் ஒரு வேலை ஒன்று செஞ்சுகிட்டு இருக்கேன்மா வரை பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் எனக்கு வேலை முடியாது அதுக்கப்புறம் தான்மா வரமுடியும் ஆ நான் கால் பண்ணிவிட்டு வரேன்மா நான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு தான் வருவேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்புறம் நீங்களும் பணமெலாம் ரெடி பண்ணணுமில கால் பண்ணிவிட்டு நான் வரேன் ஆ சரிமா சரிமா ஆ சொல்கிறேன்மா உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் ஆ சரிங்கமா